எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டம்ன்னு சொல்ல முடியாது தோட்டம்மாதிரி ஒரு சின்னதாக அதுமாதிரி இப்போ ஒரு சின்ன அமைப்பாக ஒன்று இருக்குது அந்த இடத்துல நிறைய ஒரு ஒரு பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட வகையான பூச்செடிகள் மற்றும் இந்த பழச்செடிகள் காய்ச்செடிகள் அந்தமாதிரி நிறைய நட்டு வச்சிருக்கோம் அந்த இடத்துல பறவைகள் வரமாதிரி பண்ணணுன்னா நம்ம முதல்ல அந்த தானியங்களை வைக்கணும் தானியங்களை வச்சால் எங்கள் வீட்டை சுற்றியே இந்த புறா மைனா சிட்டுக்குருவி தவிட்டுக்குருவி ரெட்டைவால்குருவி அதுமாரி பலவகையான குருவிங்கள் கொஞ்சம் சுற்றிட்டுதான் இருக்குது இந்தமாதிரி தானியம்லாம் வச்சால் அது வர வாய்ப்பு இருக்குது டிப்ஸ்ஸுன்னு சொல்லப்போனால் நீங்கள் முதல்ல அந்த இடத்துல வச்சிட்டு நீங்கள் தண்ணியோ அந்த தானியத்தையோ வச்சிட்ட உடனே நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது நீங்கள் எங்கேன்னா ஒளிஞ்சிக்கணும் நீங்கள் இருந்திங்கன்னா உங்களை பார்த்து பயந்து அந்த பறவைகள் எதுவுமே வராது அதனால் நீங்கள் அதை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படி வந்துடுச்சின்னா அது இப்போ அது சாப்புடுற ஒவ்வொரு தானியமும் ஒரு ஒரு செடிக்கு அர்த்தம் அது போயிட்டு அது கழிக்கின்ற மலத்தில் இருந்து ஒரு செடி ஒன்று உருவாகும் இப்போ எக்ஸ்சாம்பிள் எதுனா சொல்கிறதுன்னா இப்போ அது உங்ககிட்ட தானியம் சாப்பிட்ருச்சி சாப்பிட்டுட்டு பறந்து வேறே எங்கேன்னா போது வேறே எங்கேன்னா பறந்து போகும் பொழுதே மலம் கழிக்கும்போது அந்த கொட்டையானது எதாவது ஒரு கீழே விழுந்து அந்த இடத்துல ஒரு மழையோ இல்லை எதுனா தண்ணியை ஊற்றியோ ம மழையே வச்சிக்கோங்களேன் முக்கால்வாசி மழைதான் பெய்யும் இந்த மழை பெஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல அந்த விதையானது இந்த மழை பெஞ்சி அந்த தண்ணியில் பட்டு அந்த வித வந்து ஒரு செடியாக வளரும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு வேர்கடலேயோ இல்லது காராமணி இல்லை மொச்சை கடலை அதுமாதிரி நிறைய வகையான தானியங்கள் இருக்குது நீங்கள் அதை வச்சிங்கன்னா இப்போ அது வந்து அந்த மாதிரி மரமாக வளரும் இப்போ வேர்கடல போட்டிங்க வேர்கடல வளரும் தானியம் வேறே எதனா தானியம் போட்டால் அந்த வகையான தானியமும் வளரும் இல்லை செடிதான்னு இல்லை நீங்கள் எந்த வகை அந்த பழவகைகள் கூட வைக்கலாம் அந்த தக்காளி மோஸ்ட்லி தக்காளி சாப்பிட வாய்ப்பில்லை இருந்தாலும் வச்சிப்பாருங்க வ வர வாய்ப்புருக்கு அதேமாதிரி தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் பெரிய கிண்ணத்தில் வைக்கக்கூடாது ஒரு தட்டுமாதிரி வச்சு தட்டில் ஊற்றுனாதான் அதுக்கு குடிக்கிறமாதிரி வாட்டமாக வரும் இல்லைன்னா அது உள்ள வைக்கும் போது அது தவறி அதில் விழுந்து அது இறக்கிறத்துக்கூட வாய்ப்புருக்கு பெரிய ஒரு கிண்ணத்தில் வச்சிடணும் தட்டில் வச்சால்தான் அது நின்ற இடத்துலருந்தே குடிச்சிட்டு அப்படியே போக முடியும் அதேமாதிரி இந்த காகம் காகமும் ஒரு பறவைதான் ஆனால் அது வந்துச்சின்னா மற்ற இருக்கிற பறவைகளை எதுவும் பண்ண விடாது அது எல்லாத்தையும் கொத்திடும் அதனால காகத்துக்கு கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு காகத்துக்கு தனியாக வைக்க பாருங்க தனியாக நீங்களே கூப்பிட்டு அந்தமாதிரி கூப்பிட்டு வர வச்சி நீங்கள் ஒரு இடத்துல உக்கார வச்சி அந்த தானியத்தை அதுக்கு மட்டும் தனியாக போடுங்க இது ஒரு டிப்ஸ்ஸு நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு வருடமாவே என் என் தங்கை என் தங்கச்சி தான் பார்த்துட்டு வரா நானும் கூட பார்ப்பேன் ஆனால் மோஸ்ட்லி நான்தான் பார்ப்பேன் ஆனால் அதை உருவாக்கினதே நான்தான் ஆனால் பறவைகள்லாம் என் நான் இருந்தால் மட்டும்தான் வரும் ஏன்னா என் பாப்பா வந்து அந்த தண்ணியை அது வச்சி பழக்கம் இல்லை அவளுக்கு அதை அந்த தோட்டத்தை பார்க்கறது மட்டும்தான் அவள் மற்றது எல்லாம் நான்தான் பண்ணுவேன் நான் போயிட்டு பண்ணிட்டு வரதுக்குள்ள கரெக்டாயிடும் இந்த நான் சொன்ன இந்த டிப்ஸ்ஸலாம் நீங்கள் ப பயன்படுத்துனீங்கன்னா போதும் அதேமாரி நீங்கள் மோஸ்ட்லி இந்த மொச்சக்கடலை இந்த பருப்பு வகை அந்தமாதிரி வேர்கடலை அந்தமாதிரி தானியத்தை வைக்க பாருங்க ஏன்னா அதுதான் அது இந்த பறவைங்க சாப்பிட கொஞ்சம் உகந்ததாக இருக்கும்